அதாவது வந்துட்டு இப்போது நகரத்தில் வந்துட்டு என்னென்ன விஷயலாம் வந்துட்டு நம்ம இன்னும் காட்டாமல் இருக்காங்க அதாவது ஊடகங்கள்லாம் வந்துட்டு எதை எதைலாம் காட்டாமல் இருக்காங்க எதை எதைலாம் காட்டணும் அவங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது வந்துட்டு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவசாயிகள்லாம் வந்துட்டு நிறையாவே கஷ்டப்படுவாங்க அதலாம் வந்துட்டு நகரத்தில் இருக்கறவங்களுக்கு வந்துட்டு அவ்ளோவாக தெரியாமல் இருக்கும் அதாவது இங்கே எவ்வளோ தண்ணி பத்தாமல் இருக்கு இல்லைனா வந்துட்டு அதிகமாக தண்ணி இருக்கப்போ வந்துட்டு பயிர்கள்லாம் வந்துட்டு எப்படி வீணாக போகுது பருவமழை வந்துட்டு பெய்யாமல் போச்சுனா எவ்வளோ வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு கரெண்ட் அதாவது வந்துட்டு கரெண்ட் இல்லாததுனால கிராமத்துலலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எந்த இதுவுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு காட்டாமல் இருக்காங்க அதாவது நகரத்தில் வந்துட்டு தெரியப்படாமல் இருக்கு அப்டின்னு சொல்லலாம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா கல்வி கல்வி வந்துட்டு நகரத்துக்கு நகரத்தையும் கிராமத்தையும் வந்துட்டு ஒன்னாக பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்துட்டு எப்போதுமே கம்மியாக தான் இருக்கு அதாவது வந்துட்டு ரொம்ப தூரம் அவங்க போக வேண்டியதாக இருக்கு அப்படி இல்லைன்னா வந்துட்டு தேவையான படிப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கு நல்லா நல்லா தெரிஞ்ச ஆசிரியர்கள் வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்துட்ருக்கு இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்டே இருந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு வந்துட்டு இங்கே கம்மியாக தான் இருக்கு அதாவுது அது வந்துட்டு விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி இல்லை எதாவது சிறு சிறுகுறு தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்துட்டு அந்த ஒத்துழைப்பு அவங்கக் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இங்கே கம்மியாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு நகரத்துக்கு எடுத்துக் காட்டணும் அதே மாதிரி இப்போது ஒரு விவசாயமே எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு கிராமத்தில் பார்த்தீங்க பார்த்தோம்னா விவசாயம் பண்றதுக்குனு நல்லா நவீனமான இயந்திரங்கள் இயந்திரங்கள்லாம் இருக்கும் ஆனால் நகரத்தில் ஆனால் கிராமத்தில் வந்துட்டு அதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு இல்லை ஸோ அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா இன்னும் வந்துட்டு விவசாயிகள்லாம் வந்துட்டு நல்லா செய்வாங்க அவங்களோட வேலையை அப்டின்னு சொல்லி சொல்கிறோம் சொல்வோம் இன்னொன்னு பார்த்துட்டோம்னா வந்துட்டு சாலைகள் சீரமைப்பு இது எல்லாம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்துலேயும் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாத்துலேயுமே இது எல்லாத்தியும் வந்துட்டு நகரத்தில் இருக்கவங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் வேலை இல்லாமல் இருக்கிறது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இங்கே கிராமத்தில் இருக்கிறவுங்களுக்குல்லாம் பாத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த நவீன உலகம் அது வந்துட்டு அவ்வளவாக தெரியாமல் இருக்கு ஒரு ஒரு ஒரு அலைப்பேசி எடுத்துட்டாக்கூட அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதும் கூட இன்னும் நிறையா பேருக்கு தெரியாமல் தான் இருக்கு அப்படின்றது தான் உண்மை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கலாச்சாரம் அதான் நம்மளோட கலாச்சாரம் வந்துட்டு முக்கால் பாகம் வந்துட்டு கிராமத்தில் தான் வந்துட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு இப்படி பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படின்றதையே வந்துட்டு நம்ம நகரத்துக்கு தெரியப்படுத்தினா தான் அங்கே இருக்கிறவுங்களும் வந்துட்டு அதை எப்படி பாதுகாக்கணும் இப்பிடில்லாம் இருக்கா அப்பிடின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இன்னொன்னு வந்துட்டு நம்மளோட அரசாங்கம் வந்துட்டு என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் வெச்சுருக்காங்க என்னென்ன மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்பிடின்றதையே அப்பிடின்றது வந்துட்டு நம்ம கிராமத்தில் இருக்கறவுங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது வந்துட்டு நகரத்தில் இருக்கறவுங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க வந்துட்டு ஓ இவங்க தெரியாமல் இருக்காங்களா அப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னா தான் வந்துட்டு கிராமத்தில் இருக்கறவுங்களும் பயன் பெறுவாங்க அவ்வளோ தான்